இதுக்கு முன்னாடி பொழுதுபோக்கு அப்படின்னா எல்லாேருமே ஒன்றா வந்து நொண்டி விளையாடுவோம் அப்புறம் வந்து கொக்கோ விளையாட்றது அப்புறம் கண்ணாம்மூச்சி விளையாட்றது அப்புறம் தொட்டு பிடிச்சி விளையாட்றது அதெலாம் நல்ல ஒரு பிள்ளைங்கள் எல்லா பிள்ளைங்களுமே ஒன்றா கிடந்து விளையாடும் போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் இப்போ இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பிள்ளைங்கள் வெளியில் வர்றது அலர்ஜி இப்போ அதை விட மோசம் செல்லு வந்ததுலேருந்து பிள்ளைங்க ரொம்ப எந்த ஒரு விளையாட்டுமே வெளியே கிடையாது முன்னாடி வந்து டிவி வர்றதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபங்ஷன் அப்படி சொன்னால் ஒரு டிவி வாடகைக்கு எடுப்பாங்க டிவி டெக்கு வாடகைக்கு எடுத்து வெளியே வச்சு போடுவாங்க அது ஒரு ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி இவங்க வீட்டில் கல்யாணம் இன்றைக்கி படம் போடுவாங்க நம்ம படம் பார்ப்போம் அப்படின் இருப்போம் அப்போ வந்து தேட்ருக்கெலாம் விடமாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து ஒரு ஊரில் வந்து சில ஊரில் வந்து கட்டுன்னு வச்சுருப்பாங்க வாலிப பிள்ளைங்க ஆகிட்டா பெரிய பிள்ளைங்க ஆகிட்டா வெளியே போகக்கூடாது இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிலாம் இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாமெலாம் வந்து சினிமா தேட்டரில் படம் பார்க்க கூட்டிகிட்டு போவது அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்புறோம் எங் ரொம்ப பிள்ளைங்களோட விளாட்றது தான் அதிகமான ஜாலியாக இருக்கும் நல்லா கண்ணாம்மூச்சி விளையாட்றது அது செய்வது இது செய்வது அதலாம் நல்ல ஒரு டைம் பாஸ்ஸாக இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த அந்த இதலாம் குறைஞ்சிடுச்சு குறைஞ்சு ரொம்ப பிள்ளைங்க வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காங்க அந்த பிள்ளைங்களுடைய இம்ப்ரூமெண்ட் வந்து அதிகமாக இல்லை சில நிறைய பிள்ளைங்க வந்து நோயில் பாதிக்கப்படுறதுலலாம் பெரும்பாலும் இந்த செல்லால் தான் செல்லு டி சாப்பாடு ஃபுட்டு அந்த மாதிரி தான் வெளியே பிள்ளைங்களை விளாட்ற விட்றது கிடையாது நம்மளே பிடுச்சு பிடுச்சு வைக்கிறோம் அந்த பிள்ளைங்களை வெளியே யார்கிட்டையும் பேசக்கூடாது அந்த பிள்ளைங்கள் ஒரு நம்மகிட்ட பேசுகிறத விட வெளியே பேசும் போது அந்த பிள்ளைங்கள்கிட்ட நாலு பேர்கூட விளையாடம் போது எங்கள் அம்மா அது தந்தாங்க இது தந்தாங்கனு அப்படின் சொல்லி அந்த பிள்ளைங்க விளையாடும் போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம இப்போது வந்து அந்த பிள்ளைங்கள் இப்படி ஏற்கனவே நம்ம வெளியே விடாதனால் அந்த பிள்ளைங்கள் யாருக்கிட்டேயுமே அதை பகிர்ந்துக்க மாட்டேக்கராங்களே